ஆ வணக்கம் ஆட்டோ ஆமா ஆமா ஆட்டோ

எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊர் கோயிலுக்குப் போகணும் சரி சார் எத்தனை பேர் போகணும் மூணு பேர்துக்குங்களா மூணு பேர்துக்கு ஒரு ஆட்டோ சரியாக போய்டும் ஒரு அறுநூத்தம் அறுநூறுபா வரும் உங்களுக்கு போய்ட்டு போய்ட்டு விட்டுட்டு வரதுக்கு அங்கேயே இருக்கணும் வெயிட்டிங் வெயிட்டிங் சார்ஜ் வந்து ஆகும் வெயிட் பண்ணனும்னால் வெயிட்டிங் சார்ஜ் வரும் நூறு இரநூறு வரும் ஹவருக்கு நூறுரூபா

ட்ராப் ட்ராப் பண்ணிட்டு வந்திடலாம் எவ்வளோ நேரத்துக்கு எங்கே வரணும்னு சொல்லுங்க வந்துடறேன் உங்களுக்கு ஓகேன்னால் வண்டியை எடுத்துட்டு வந்துடறேன் அது மேலே வேணால் கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை கவர் போட்டு மேலே கட்டிடலாம் கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் ஹவருக்குலாம் இல்லை இப்போ அறுநூறுபா உங்களுக்கு கொண்டு போய் கூப்பிட்டுன்னு போய் கூப்பிட்டுன்னு வந்து விடறது ஹவருக்குங்களா ட்ராப் பண்ணி உடனே கூப்பிட்டுக்குறேன் அவ்வளோதான் ஒரு மணிநேரம் வெயிட்டிங்னால் நீங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வக்கிறீங்களோ அதுக்குத் தகுந்தமாதிரி சார்ஜ் ரெண்டு மணிநேரத்துக்குனா ஒரு நூறுரூபா இருந்தால் போதும் அதுக்குமேல் அதுக்கு வெயிட் பண்ணமுடியாது சரி நீங்கள் காலையில ஃபோன் பண்ணுங்க எவ்வளோ சொல்லிட்டு வந்துடறோம் வண்டியை எடுத்துன்னு வந்துடறேன்